இப்போ மாட்டுப் பண்ணை அப்படினா இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே பேக்கெட் பால் அந்த மாதிரி தான் வருது பேக்கெட் பால்னால் என்ன ஆகுதுனால் நமக்கு உடம்பெல்லாம் தேவை இல்லாத டிசீசஸ் எல்லாம் வந்துகிட்டுருக்கும் இப்போ கிராமத்தில் மாட்டு பண்ணை வைச்சாங்கன்னா கிராமத்துக்காரங்களுக்கும் யூஸ் ஆகும் வெளியில் நம்ம பக்கத்திலையும் ஒரு டவுன் இருந்துச்சுனால் அங்கே கொண்டு போய் கூட நம்ம சைக்கிளில் போயோ பைக்கில் போயோ விற்று அது மூலமாக நான் ஒரு நல்ல லாபத்தை பார்த்துருலாம் அப்புறம் இப்போ கோழி பண்ணை அப்படினா கோழி பண்ணையும் வைச்சுக்கலாம் கீழே வந்து ஒரு குளம் மாதிரி வைச்சு அதுக்குள்ளே வந்து ஒரு பத்து இருபது மீனை விட்டுவிட்டோம் அப்படினா அந்த கோழி போடுகிற எச்சத்தில் அந்த மீன் வாங்கி சாப் மீனும் சாப்பிட்டுக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா கோழியும் விற்றுக்குலாம் மீனும் விற்றுக்குலாம் ரெண்டும் இதாகிரும் அப்புறம் வந்து ஆட்டுப் பண்ணை அப்படினா ஆட்டுப் பண்ணை வந்து வைச்சுட்டோம் அப்படினா இப்போ கோயில் விசேஷத்தெலலாம் பார்த்திங்கன்னா கருப்பு கலரு குட்டி தான் போடணும் அப்படினு சொல்லுவாங்க அப்பெலாம் பார்த்தோம்ன்னா நம்ம என்ன ரேட் சொன்னாலும் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க சரியா அப்போ வந்து நமக்கு வந்து அதுவும் நமக்கு பெரிய லாபம் தான் கிராமத்தில் வந்து பண்ணை வைச்சு வளர்க்குறது அப்படிங்கிறது வந்து ஐட்டி பீல்டில் சம்பாதிக்கிற வருமானத்தை விட நம்ம அதிகமாகவே சம்பாதிக்கலாம் சரியா அது ஒன்றும் தப்பாகாது